மின்சாரம் வந்து கண்டிப்பாக எங்கள் வாழ்வாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன்னால் வந்து மின்சாரம் இல்லாமல் இருக்கமுடியாது அப்படி ஒரு நிலைம தான் இப்போ வந்து இருக்குது இப்போது ஒரு நாள் வந்து மின் வெட்டு இப்போ மாதத்துல ஒரு நாள் வந்து மின் வெட்டு ஏற்படும் அதாவது பராமரிப்பு வாரம் அப்படிங்கிறதால ஒரு மாதத்துல ஒரு நாள் வந்து எல்லாேருமே மின் துண்டிப்பு இருக்கும் அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வந்து இப்போ ஒரு வெயில் காலமெல்லாம் வந்துச்சுனால் ரொம்ப புழுக்கமாக இருக்கும் அதனால வந்து ஃபேன் இல்லாமல் இருக்கமுடியாது இப்போ பசங்களுக்கு இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் சாப்பாடு செய்யணுன்னால் காலையில் டிஃபன் அதெல்லாம் செய்யும்பொழுது அது வந்து என்ன பாதிப்பு ஏற்படுதுனால் இப்போ சட்னி அரைக்கணும் அந்தமாதிரிலாம் இது பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு ரெடி பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு அயன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி அப்புறம் ஃபோன் சார்ஜர் போடுறக்கு நிறையா பேர் ஆஃபீஸ்சில் வேலை செய்வாங்க அவங்களாம் வந்து நிறையா பேர் வந்து லேப்டாப்பு அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணும்பொழுது கம்ப்யூட்டர் அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பணி வந்து பாதிப்பு ஏற்படுது ஏன்னால் வந்து மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு ஃபுல் டே என்ன தான் வந்து பேட்ரி எது வச்சுருந்தாலும் அது இல்லாமல் இருக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி வந்து சரி செய்கிறாங்கனா இப்போ இன்வெட்டர் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு பேட்ரி அது மூலயமா வந்து அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க வேறு என்ன வந்து பண்ணிக்கலாம் அப்படினு பார்த்தா மின்வெட்டு இல்லாத நேரத்தில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தலாம் அப்படினு நான் நினைக்கிறேன் ஏன்னால் வந்து இப்போ இதுக்கு வந்து மின்சாரத்தை வந்து க கட் அகும்பொழுது இப்போ சூரிய மின்சக்தி அந்த இது வச்சுருந்தாங்கனா கண்டிப்பாக அந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் கிடைக்கும் அதுமூலம் நம்ம வந்து நிறைய மின்சார சாதனங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் வந்து இப்போ அந்த மின்வெட்டு ஏற்படும்பொழுது நம்ம வேறு ஒரு சாதனமாக என்ன பயன்படுத்தலாம்னு என்னை கேட்டால் அது வந்து வந்து சூரிய மின்சக்தியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது